தர்மபுரி டிஸ்டிக்கில் வந்து முக்கியமாக கொண்டாடப்படும் கலாச்சார விழாக்கள்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆடி மாசத்தில் ஆடி ஒன்று ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு அப்படினு சொல்லிட்டு அந்த மாசத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆடி மாசத்தில் வர ஒவ்வொரு இதுவும் அம்மனை சார்ந்தது அம்மனுக்கு வந்து கூழ் ஊத்துவது விழாக்கள் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க ஆடி மாதம் பதினெட்டுக்கும் அதேமாரி செய்வாங்க அப்புறமா வந்து ஆடிக்கு அப்புறம் தீபாவளி வந்துச்சுனா தீபாவளிக்கு பட்டாசு ஸ்வீட் காரம் அப்படினு சொல்லிவிட்டு புதிய பிள்ளைங்களுக்கெல்லாம் புத்தாடை எல்லாம் வாங்கி வந்து சிறப்பாக வந்து தீபாவளியை கொண்டாடுவோம் அப்புறம் பொங்கல் வந்து வந்துச்சுனா பொங்கல் வந்து தை மாதம் தை ஒன்றில் நாங்கள் வந்து பரம்பரையாக வந்து நெல் வெளையிற போதும் ஃபர்ஸ்ட்டு அந்த நெல்லை புது நெல்லை வந்து பானை வாங்கி அந்த பானைக்குள்ளாற போட்டு பொங்கல் வைச்சி பூசணிக்கா வாங்கி பூசணிக்கா குழம்பு செஞ்சு அதை வந்து பரிமாறி எல்லாமே ஃபேம்லியோடு உட்காந்து சாப்பிட்டு சிறப்பாக செய்வோம் அப்புறமா வந்து பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் வரும் சிறப்பாக கொண்டாடுவாங்க மார்கழி மாசத்தில் வந்து முனிக்கு பண்ணாங்க தர்மபுரி டிஸ்ட்ரிக்கில் வந்து முனி கோயில் இருக்குது நிறையா இருக்குது அதில் ஃபேமஸ் ஆனது வந்து நாகரசம்பட்டி முனியப்பன் கோயில் பி அஹ்ரகாரத்தில் இருக்கிற முனியப்பன் கோயிலில் வந்துட்டு மார்கழி மாதம் ஃபர்ஸ்ட்டு செவ்வாய் கிழமையும் ஞாயிற்றுகிழமையும் கொண்டாடப்படும் அதே வந்து ஊர் பொதுமக்கள் வந்து கிடாலாம் வாங்கி கிடா வெட்டி விருந்து வைச்சி நல்லா சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க அது அதே மாதிரி வந்து தேசிய திருவிழா அப்படின்றது வந்து குடியரசு தினவிழா அந்த மாதிரி இதில் வந்து நாங்கள் கொடி ஏற்றி சிறப்பாக வந்து செயல்படுவோம் அப்புறம் தீர்த்த மலை கோயிலில் வந்து தேர்விழா தேர்விழா அந்த மாரியெல்லாம் வரும் அந்த மாதிரி விழாவில் வந்து நாங்கள் போய் கொண்டாடி கொண்டாடுவோம் கொண்டாடி சிறப்பாக அதில் வந்து அன்னதானம் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதலாம் வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம் பச்சையம்மன் திருவிழா அந்த மாதிரி திருவிழாவை வந்து கிடா வெட்டி நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம்